இப்போ வருமானம் ஈட்டுறதுக்கான பண்ணை விலங்குகள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கோழி ஆடு மாடு இந்த மாதிரி எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஈரோடு மாவட்டத்தில் மேஜராக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் கோழிகள் பார்த்தீங்கன்னா கோழிகள் வளர்ப்பறனால நாங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு தேவையான இறைச்சி அதிலேயே எடுத்துக்கிறோம் ஆடு அப்படிங்கும்போது ஒரு எமர்ஜென்சி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நம்பளுக்கு தேவைப்பட்ற பணம் இது தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம வளர்த்தி அதில் சேல் பண்ணி அதுக் அதில் உண் கிடைக்கிற பிராஃபிட்டை நம்ம பர்ஸ்னல் செலவுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் அதுபோக பார்த்தீங்கன்னா மாடு மாட்டில் பால் கறந்து ஊற்றி அதில் வார வாரம் வருமானத்தை நம்ம அதிலேருந்து ஈட்டிக்கிறோம் இதனால் அதேமாரி அது இல்லாமல் எருமை எருமையிலிருந்தும் பால் கறந்து ஊற்றுற மாதிரி அதுலேருந்து வருமானத்தை நம்ம அதுலேருந்து பே எடுத்துக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் விலங்குகள் மா ஆடு மாடு கோழி எருமை இந்த மாதிரி விலங்குகள் வந்து இதனால பயன் இதை இந்த விலங்குகள் எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறோம் வருமானத்துக்காக